இப்போ எங்கள் வீட்டுக்கு வீக்கெண்ட்லெலாம் கெஸ்ட்டு வந்தாங்கனால் எங்கேயாவது வெளியே போகலானு பிளான் பண்ணுவோம் எங்கே அப்படினா ஈரோடு மாவட்டத்தில் இங்கே ஃபேமஸான ஒரு டேம்னால் பவானி சாகர் டேம் தான் ஏன்னால் நீலகிரி மலையிலேருந்து வர நீரை அங்கே தேக்கி சத்தியமங்கலம் ஃபுல்லாக டெலிவரி பண்ணுறது அந்த டேம் சத்தியமங்கலம் வறட்சி இல்லாமல் நீர் தன்மையோடு இருக்கிறதுக்கு அந்த டேம் ரொம்ப அந்த டேம் தான் காரணமே ஆடி டைம்லெலாம் ஆடி மாதம் காலத்துலெலாம் நல்லா இருக்கும் தண்ணி எல்லாம் ஒரு ஃபோர்ஸாக பார்க்கறக்கே அந்த பார்க் ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக எல்லா மரத்துக்குமே தண்ணி விட்டு ரொம்பவுமே நல்லா மெயின்டெயின் பண்ணுறதா இருக்கட்டும் நல்லா இருக்கும் அங்கே போகும்போது வௌ குழந்தைங்களுக்கு விளாட்றதுக்கும் நிறைய பிளேஸ் இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக எங்கே பார்த்தாலும் சுற்றி சுற்றி பச்சையாகவே மரமாகவே இருக்கும் நல்லா இருக்கும் வீக்கெண்டோடு என் வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கனால் அங்கே போகிறதுக்கு பிளான் பண்ணுவோம் போய்விட்டும் வந்திருக்கோம் அப்புறம் கொடிவேரி அங்கே வாட்டர் ஃபால்ஸ்ஸுங்கிறது எல்லா ஊர்லேயுமே அட்லீஸ்ட் ஒன்றாச்சும் இருக்கும் இங்கே பார்த்திங்னா கொடிவேரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போய்விட்டு ஸ்பெண்ட் பண்ணுறக்கு ஒரு நல்ல ஸ்பாட் ஏன்னால் வீக்கெண்ட் டைமில் வாட்டர் ஃபால்ஸ்யெலாம் இருக்கும்போது குளிச்சுட்டு வந்து அங்கே எக்ஸ்பெஷலி எனக்கு அங்கே மீன் பிடிக்கும் நெய் மீனுன்னு ஒன்று கொடுப்பாங்க கொடிவேரியில் ஸோ அந்த மீனுக்காகவே அந்த பிளேஸை என்னோட கெஸ்ட்டை அங்கே நான் கூட்டிகிட்டு போவேன்